இப்போது நான் ஒரு கேப் புக் பண்ணியிருக்கேன் கேப் புக் பண்ணி அதில் பயணம் பண்ணிட்டேன் பயணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு நான் மறந்துட்டேன் அதிலேயே அந்த கேப்லேயே என்னோடய ஃபோன் பர்ஸ் பேக் ஏதோ மறந்துட்டேன் இப்போ மறந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது அதை வந்து இப்போ நம்ம வந்த கேபோட ட்ரைவர் நம்பர் வந்து நம்பர் நம்மள்கிட்ட இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த ட்ரைவருக்கு கால் பண்ணி திரும்ப வரச்சொல்லி இப்போ நம்மளோட கால் பண்ணேன் அது இப்போ நம்ம வந்து இந்த பேக் பேகை மறந்துவிட்டோம் இப்போ கேப்ல வந்து இறங்கிட்டோம் இப்போ வந்து பேகை மறந்துவிட்டோம் நம்ம கையில் ஃபோன் இருக்குது நம்ம பேகை மட்டும் மறந்துவிட்டோம் பர்ஸும் மறந்துவிட்டோம் அப்படின் அப்படின்னு பட்சத்தில் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கேப் ட்ரைவரோடய நம்பர் எப்படியும் நம்மக்கிட்ட இருக்கும் அந்த கேப் ட்ரைவரை திருப்பி கால் பண்ணி வர சொல்லி இந்த மாதிரி இன் இன்ஜக்ஷன் அவங்கக்கிட்ட சொல்லலாம் இப்படி நான் உங்கள் கேப்ல என்னோடய பேக் மறந்துவிட்டேன் பர்ஸ் மறந்துவிட்டேன் இது மாதிரி நீங்கள் எனக்கு திருப்பி கொண்டு வந்து தர முடியுமா நீங்கள் எங்கே இருக்கேன்னு சொல்லுங்கள் நாங்கள் அங்கே வா அங்கே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அந்த கேப் ட்ரைவர்க்கிட்ட பேசி நம்ம வாங்கிக்கலாம் இன்னோரு வழி எப்படின்னா இப்போ நம்ம அந்த எந்த கேபு இந்த கேபு எந்த ஆப் சார்ந்தது ஓலா ஊபர் அப்படின்னு ஒரு ஒரு ஆப் இருக்குது அந்த மாதிரி ஆப்பில் சார்ந் அவங்க எப்படி இருக்காங்கன்னால் இப்போ அந்த ட்ரைவரோடய நம்பர் நம்மக்கிட்ட இல்லை மிஸ் ஆகிடுச்சி பட்சத்தில் அந்த கேப் அந்தவோட கேபோடய இது ஓலா ஊபர் அந்த நிறுவனத்திற்கு கால் பண்ணி கஸ்டமர் சர்வீஸ் அந்த மாதிரி கால் பண்ணி இது மாதிரி என்னோடய பே இப்போது நான் வந்த கேப்ல என்னோடய பேகு பர்ஸ் மிஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு திருப்பி அந்த பேகு பர்ஸ் எனக்கு வேணும் இந்த மாதிரி எனக்கு அந்த பே அந்த கேபோடய ட்ரைவரோடய நம்பர் ஃபோன் நம்பர் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த கஸ்டமர் சர்விஸ் ஓலா ஆர் ஊபரோடய கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி நம்ம ஹெல்ப் கேட்டு அந்த கேபோடய ட்ரைவரோடய நம்பர் அல்லது அந்த கேபோடய வண்டி நம்பர் ஏதாச்சும் கால் பண்ணி கேட்டு அந்த ட்ரைவருக்கிட்ட திருப்பி பேசி நம்ம அந்த பேகு எதுன்னாலும் நம்ம திரும்பி வாங்கிக்கலாம் இப்படி கூட செய்யலாம் ரெண்டு வழி இருக்குது அந்த கேப் ட்ரைவரே நம்ம டேரெக்டாக கால் பண்ணி நம்ம பேக் பர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அந்த கேபை எப்படிலாம் புக் பண்ணமோ இப்போ ரேப்பிடோ ஓலா ஊபர்ல புக் பண்ணிருந்தோம்னா அங்கே நிறுவனத்திற்கு கால் பண்ணி கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி டேரெக்டாக இந்த மாதிரி நம்ம பேக் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டோம்னா அவங்க ஹெல்ப் பண்ணி அதோடய பேகை வாங்கி கொடுத்துருவாங்க